எங்கள் ஊரில் ஒரு கோவில் ஃபங்க்ஷன் வைப்பாங்க அந்த கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு கபடி போட்டி வைப்பாங்க ஊருக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டி வைப்பாங்க அந்த போட்டிக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க இந்தமாரி கம்பெனிலருந்து பூஜா டெக்ஸ்டைல்ஸ் ரிதன் கூல்ரிங்ஸ் கடை அப்புறோம் சாரதா மில் இது மாதிரி இந்த இடத்துலேந்துலாம் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க எங்கள் ஊருக்கு மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு அஞ்சு ஆறு ஊருக்கலாம் இது மாதிரி ஸ்பான்சர் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க ஆம் இதனால் எங்களுக்கு உதவியா இருக்கு இதனால் எங்கள் ஊரில் ஒரு அண்ணா இதுமாதிரி ஜெயிச்சு ஒரு கபடியில நல்ல பிளேயராக வந்து அவங்க நிறையா முன்னேறி இருக்காங்க இதனால் அவங்க வேறு பெரிய லெவலுக்கு போயியெல்லாம் ஸ்போட்ஸ்ஸில் கலந்து அவங்க ஜெயிச்சுருக்காங்க இது பற்றி இவங்க இவங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணது பற்றி நான் இவங்களுக்கள்லாம் ரொம்ப நன்றி நன்றிக்கடன் பட்டுருக்காங்க இவங்கள் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த கம்பெனிஸ்லிருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த அண்ணாக்கு ஒரு ஃபியூச்சரில் இது மாதிரி ஜெயிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு போய் இது மாதிரி இது பண்ணி இருக்காங்க